எங்கள் அப்பா வந்து கிறிஸ்த்துவில சேர்ந்துட்டாரு ஏ எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்து தான் எங்கள் அப்பா கிறிஸ்த்துவில சேர்ந்து எங்களையும் கிறிஸ்த்து மதத்துல தான் கொண்ட்டு வந்தாங்க எனக்கு பேர் கூட கிறிஸ்த்துவில தான் பேர் வச்சாங்க ஆனால் எங்களுக்கு இந்து மதந்தான் பிடிக்கும் ஏனா எங்கள் சொந்த பந்தம் பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே இந்து தான் அதனால் எனக்கு இந்து மதந்தான் போ நல்லா பிடிக்கும் எப்போவுமே அவங்களோட சேர்ந்து எல்லா நோம்புமே விசேசம் ஊர் நோம்பி தீபாளியோ பா தை நோம்பி எல்லாமே அக்கம் பக்கம் இருக்கிற இந்துக்கள்கூடத்தான் கொண்டாடுவோம் எங்கள் கூட கோயிலுக்கு போவோம் சந்தோசமாக இருப்போம் அந்த நோம்பி எல்லாம் முடி வரைக்கி உறவினர்களோட எல்லாம் சந்தோசமாகத்தான் இருப்போம்